ஒரு ஹோட்டலுக்கு போனோம் ஒரு டேஸ்ட் வந்து எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் உப்பு எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அதனால ஸ்விகி ஆப் ஓப்பன் பண்ணி ஃபீட்பேகில் போகிறோம் போயிட்டு அந்த ஆபில் ஓப்பன் பண்ணிணா அது வந்து ஃபஸ்ட் வந்து எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அந்த ஃபீட்பேகில் வந்து நான் வந்து சொல்கிறேன் அது மாதிரி இது பண்ணுங்க ஹோட்டல் வந்து இது மாதிரி டேஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு இப்போ எண்ணெ ஜாஸ்தி இருக்குது மசாலா ஐட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அதனால் எல்லாம் குறைச்சிக்கணும் குறைச்சிட்டு இப்போ அந்த குறைச்சிட்டு அந்த அந்த அந்த டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஸ்விகி ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஃபேட் புக் வந்து அதில் போயிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் அப்போ தான் கொஞ்சம் ஃபுட்டு நல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்